சமையல் அப்படின்றது ஒரு கலை அந்த கலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நேர வரையறை கிடையாது என்னை பொறுத்தவரையிலும் சமையல் அப்படின்றது நமக்காகவும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் மனதார செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருக்கற ஒரு விஷயம் தான் சமையல் அதனால என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நேரம் தான் நான் சமைப்பேன் இவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த சமையலை நான் முடித்தாகணும் அப்படின்ற எந்த ஒரு நேர வரையறையும் எனக்கு கிடையாது அதேமாதிரி நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட என்னையே அறியாமல் என்னோடைய இதற்கும் அதிகமாக அதிக நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு உணவு அப்படின்னா அது பிரியாணி தான் ஏன்னா அந்த பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதை செய்கிறத்துக்கு ஒரு பெரிய ஒரு முறை இருக்குது அதாவது படிப்படியான முறை இருக்குது அந்த முறையை வந்து சரியா செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த பிரியாணி அவ்வளவு ருசியாக இருக்கும் அதனால நான் அதிகமாக நேரம் எடுத்து சமைக்கக்கூடிய ஒரு உணவு வந்து பிரியாணி தான் மற்றபடி சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா நம்மளுடைய அடி மனதில் இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மனதுக்கு என்ன தோணுதோ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கோமோ நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடி ஒரு விஷயமாகவும் சமையல் வந்து அமையுது அதேமாதிரி நம்ம சமைக்கணும் அப்படின்னா சமைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கவனம் வந்து அதிகமா எங்கேயும் சிதறாது ஏன்னா சமையலில் இந்த பொருள் இவ்வளவு போடணும் இதுக்கப்புறம் இந்த பொருளை சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு முறை இருக்குது சமைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய வந்து கவனம் தேவை அப்படி இருக்கப்போ சமையல் அப்படின்ற கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கவன சிதறல்களை வந்து தடுக்கலாம்